ஆக்சுவலாக பெட் அனிமல்ஸ் வந்து யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் பட் பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச பெட் அனிமல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுறமாரி டாக் தான் அதாவது நாய் குட்டிகள்தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா என்னதான் நாய் குட்டிக்கு அஞ்சு அறிவு இருந்தாலும் அதோடு வந்து பழகிட்டம்னா கண்டிப்பாக அது வந்து நம்பளை விட்டே கொடுக்காது எங்கேதான் நம்ப போனாலும் நம் கூடவே வரும் அதுக்கான ரீசன் என்னென்று பார்த்திங்கன்னா அதுக்கு அஞ்சறிவு இருந்தாலும் அது நன்றி உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்கள்ல அதுக்கு காரணமே அதுதான் நம்பளை ஒரு டைம் பழகிடுச்சுனா நம்ப வந்து என்ன பண்ணினாலுமே அது நம்பளை ஏதும் பண்ணாது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த டாக்ஸ் மட்டும் எப்போயுமே அப்படிதான் இதுவே பூனை அதெல்லாம் இருந்தால் கூட சம்டைம்ஸ் ஏதாவது கீறி விட்ரும் ஸோ ஆனால் நாய் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்தமாதிரி பண்ணாது அதுனால்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த முக்கியமான காரணம் என்னென்று பார்த்திங்கன்னா டாக் இருந்தாலே கண்டிப்பாக ஒரு சேஃப் தான் பெட் அனிமல்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ப வீட்டுக்கு வந்து ஒரு சேஃப்புன்னு சொல்லலாம் அண்டு இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாக்ஸ் வளர்த்துறதுனால நம்பளால் ஈஸியாக ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வரவும் முடியும் அதேமாதிரி அதோடு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணிணா நமக்கு வந்து நார்மலாக இருக்கிற இந்த டிப்ரெஷன் வேர்ல்டில் கொஞ்சம் ப்ரஷர் கம்மியான மாதிரியும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் அதுதான் ஒரு முக்கியமான ரீசன்